ஆ ஆ ஆ ஆ மேம் இப்போது ஸ்கூல் பசங்களுக்கெலாம் வந்து டொனேட் பண்ணுற மாதிரி எனக்கு டிக்ஷனரி வேணும் ஒரு ஃபிப்ட்டி டிட்க் டிக்ஷனரி வேணும் எவ்வளோ ப்ரைஸ் மேம் வரும் ஓகே எஸ் எஸ் ஆ ம் எனக்கு அந்த பேக்கெட் டிக்ஷனரி வேணும் மேம் சின்னதாக ஏன்னால் பெருசெலாம் வந்து குட்டி பசங்கள் ரெண்டுமே கலந்து வரும் பார்த்தீங்களா மேம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் இப்போ வந்து தாம் இங்கிலீஷில் ஒரு வேர்ட் வந்துட்டு தமிழ் அது தமிழா தமிழ்லையும் அதே வந்துட்டு திருப்பியும் தமிழில் மீனிங் வரும் பார்த்தீங்களா ஆமாம் மேம் ஆமாம் மேம் ஆமாம் ஃபிஃப்ட்டி மெம்பர்ஸுக்கு வேணும் எவ்வளோ மேம் வரும் அது ஒரு டிக்ஷனரியோடய ப்ரைஸ் எவ்வளவு ஓகே மேம் எனக்கு வந்து வெட்ன்னஸ்டே வேணும் மேம் ஆ கம்மிங் இல்லை நெக்ஸ்ட் வீக் வெட்ன்னஸ்டே வேணும் மேம் ஆமாம் மேம் ஓகே மேம்

அப்படிங்களா ஓகே மேம்

ஓகே மேம் எனக்கு ப்ரைஸ் கொஞ்சம் கம்மி பண்ணால் நல்லா இருக்கும் ஏன்னால் வந்து ஹண்ட்ரட் ருப்பீஸ் சொல்கிறீங்க நான் ஃபிஃப்ட்டி பை பண்ணுறேன்ல ஆ ஆ ஆ டென் ருப்பீஸுங்களா

சரி ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் தேங்க் யூ மேம் நான் வந்து வென்னஸ் வென்னஸ்டே மன்டே ரிமைண்டர் பண்ணுறேன் மேம் ஷாப்புக்கு வந்து இல்லை கால் பண்ணி கூட உங்களுக்கு ரிமைண்டர் பண்ணுறேன் மேம் ஆ ஓகே மேம் பண்ணிடுறேன் மேம் நீங்கள் ரெடி பண்ணி வைச்சுடுங்க மேம் அந்த ஸ்டேஷ்னரி கூட வந்து ஒரு பென்சில் பாக்ஸு எரேஸரு ஸ்கேலு அதுவும் அட்டாச் பண்ணிவிடுங்க மேம்

ஆ பரவாயில்ல மேம் ஏன்னால் இதுவும் போய் சேருதில்ல மேம் அந்த பசங்களுக்கு இவங்களெலாம் அந்த ஹாஸ்டலில் இருக்க பசங்கள் மேம் அந்த என்ன குட்டி குட்டி பசங்கள் ஆ என்னங்க மேம் புரியல ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம்

ஓகே மேம் சரிங்க மேம் ஓகே ஆ பண்ணி கொடுத்துட்டா இன்னும் சந்தோஷம் மேம் ஏன்னால் வந்து அது நான் தான் பண்ணணும் ஏன்னால் நான் தான் டொனேட் பண்ணுறேன் நான் சிங்கிள் பர்சன் சும்மா இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணலாம்பா பசங்களுக்கெலாம் ஏன்னால் அவங்களும் கொஞ்சம் லேர்ன் பண்ணிப்பார்கள்ல மேம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் ம் அதுக்காக தான் மேம் ஓகே மேம் ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம் ஆ சரிங்க மேம் ஓகே மேம் நான் சென்ட் பண்ணுறேன் மேம் நான் ஃபுல் பேமெண்ட்டை கூட பண்ணி விட்டுறேன் மேம் உங்களுக்கு எனக்கு பேக்கிங் எல்லாமே கொஞ்சம் பக்காவாக பண்ணி கொடுத்துருங்க மேம் ஓகே ஓகே மேம் ஓகே ஓகே ஆ சரிங்க மேம் அட்ரெஸுங்களா ஓகே ஓகே ஓகே ஓகே மேம் நான் சென்ட் பண்ணிடுறேன் ம்

சரி ஓகே மேம் நான் ஷேர் பண்ணிடுறேன் மேம் இது உங்கள் வாட்ஸ்அப் நம்பருங்களா ஓகே சரிங்க மேம் ஓகே ஆ நான் சென்ட் பண் நான் சென்ட் பண்ணிடுறேன் மேம் ஓகே மேம் ஓகே மேம் ரொம்ப ரொம்ப சந்தோ ஆ தேங்க் யூ மேம் தேங்க் யூ மேம் ஆ ஆ ஆ ஓகே மேம் தேங்க் யூ மேம்